ஹலோ சந்திர செல்வி காய்கறி கடைங்களா நான் தும்மங்குறிச்சிலேருந்து சரஸ்வதி பேசுகிறேங்க எனக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டும் ஒரு ஒரு கிலோ வேணும் ஒவ்வொன்றும் எவ்வளோ ரேட்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்க்கா ரேட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க்கா சரிங் இல்லை உங்கள் கடையில் நாங்க ஏ ஆமாம் சரி ஓகே இது வந்து நான் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து வீட் வீட்டுக்கே வரணும் டோர் டெலிவரி எதுவும் பண்ணுவிங்களா அட்ரஸ் சொன்னால் அஞ்சு மணிக்கு மேலே வேணுணா அதுக்கு டெலிவெரி சார்ஜு தனியாக எதுவும் கேட்பிங்களா ஆமாம் ஆமாம் ஆனால் திடீர்னு வந்து கேட்டீங்கனா எங்களால் கொடுக்க முடியாது இல்லை ரேட்டு அதிகமான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுவோம்ல அதனால கேட்டேன் ஆ அதுக்கு ஆ அப்போன்னா எவ்வளோ வாங்குவீங்க சேர்த்து வாங்குவீங்க அய்யோ அப்படின்னா வேண்டாம் நான் நீங்கள் நீங்கள் எனக்கு கட்டாயம் வேணும் எல்லா இதுலேயுமே வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கேரட்டு எல்லாமே ஒரு ஒரு கிலோ வேணும் எடுத்து வச்சிருங்க நானே வந்து நே நேரடியாக வந்து வாங்கிறேன் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வேஸ்டுலாம் பண்ண மாட்டோங்க எனக்கு கட்டாயம் வேணும் உங்கள் கடையில் ஃபிரெஷாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அதனால தான் உங்கள் க உங்கள் கடையில் வந்து இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு பேசிட்டுருக்கேன் நான் வரும் பொழுது ஆ ஓகேங்க்கா இதே நம்பரில் நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணிட்டு உங்களுக்கு வரேன் கட்டாயம் எடுத்து வைங்க எனக்கு வேணும் ஆ ஆ க கட்டாயம் கண் நான் வந்து வாங்கிறேங்க்கா இல்லைல்ல வேஸ்ட் பண்ண மாட்டேன் இல்லைல்ல எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது அதனால கட்டாயம் எனக்கு வேணும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் கட்டாயம் வந்து வாங்கிறேன் அக்கா ஆ சரி ஓகே அக்கா ஆ சரி ஓகே அக்கா பாய்